ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க எதனால் ஹெல்ப் வேணுங்களா ஓகே ஓகே மேம் எங்கே ஒர்க் பார்க்கறதா ஐடியா ஓகே எக்பீரியன்ஸ் எதனால் இருக்குதுங்களா ஓகே சர்டிவிக்கேட் எதனால் வெச்சுருக்கீங்களா ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒர்க்கு பார்க்கறது வந்து துபாயில் பார்க்கற மாதிரி வரும் ஓகேங்களா ஓகேங்களா கேட்குதுங்களா பார்க்கற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மந்த்து சேல்ரி வந்து இங்கே எங்களுக்கு தர மாதிரி இருக்கும் நாங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் செகென்ட் மந்த்திலேருந்து சேல்ரி வந்து உங்களுக்கு கண்டினியூவஸ்ஸாக கரெக்டாக வந்துவிடும் ஓகேங்களா ஃபுட்டெலாம் எப்படி நீங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்களா ஓகே ஓகே நீங்கள் ரூமாக வேணுன்னாலும் எடுத்துருக்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாஸ்டல் நாங்களே அரேஞ்ச் பண்ணி அது வந்து ஆஃபீஸோட ரூல்ஸ் அப்படி ஓகேங்களா ஆ ஆமாம் அங்கேயே ஆஃபீஸ்லே ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயே வந்து உங்களுக்கு எமெர்ஜென்சின்னால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அதுக்கான அமௌண்ட்டும் நீங்கள் தர தேவைல்ல ஓகேங்களா இல்லை நீங்கள் ஒர்க் ப ஒர்க் பார்க்கப் போகிற அன்றைக்கே வந்து ஐடி இதெல்லாம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா மார்னிங் மார்னிங்கு ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச்சி டிஃபன் வந்து நாங்களே கொடுத்துடுவோம் நைட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கற மாதிரி வரும் ஓகேங்களா டைமிங் வந்து காலையில் மார்னிங் ஒன்பது மணி ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஓகேங்களா ஆ ஓகே நீங்கள் எப்போ ரெடி ஆகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் வேறு எதனால் டீட்டெயில்ஸ் வேணுன்னால் நேராக ஆஃபீஸ் வந்திருங்க ஓகேங்களா ஆ ஓகே தேங்க்யூ